வெல்கம் சார் என்ன சார் சாப்பிடுறீங்க ஆர்டர் சொல்லுங்கள் சார் அது இப்போ அவைலபிள் இல்லை சார் எங்களோடய ஹோட்டலில் வந்து வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இன்னும் ஃபிஷ் ஃப்ரை இது தான் சார் இருக்குது நீங்கள் வேணால் ஆர்டர் கொடுங்க சார் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி பண்ணி தந்துடுவோங்க சார் ஓகே சார் நாங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக தரதுனால் நாங்கள் வேணால் உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணி தரோம் சார் ஓகே சார் அது அவலைபிள் இருக்குது சார் ஜூஸ்ஸு ஜூஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா சார் இன்னைக்கி நம்ம கடையில் ஸ்பெஷல் ஆஃபர் போடுருக்காங்க சார் ஓகே சார் சார் நாங்கள் வந்து சார் நாங்கள் லெமன் நாங்கள் லெமனில் தான் சார் இன்னைக்கி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுருக்கோம் லெமன் மின்ட் போடலை சார் நீங்கள் ரெண்டையும் வேணால் ட்ரை பண்ணுறதுனாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் சார் ஓகே சார் அப்போ நான் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிடலாமா சார்

ஜிபே பண்ணிடலாம் சார் எல்லாமே அவைலபிள் இருக்குது சார் ஆ இந்த நம்பர் தான் சார் நீங்கள் பண்ணிடலாம் சார் உங்களுக்கு வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது சார் ஓகே ஓகே சார் சார் பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக தான் சார் வரும் பண்ணிடுவோம் சார் டிஸ்கௌண்ட் பண்ணி தான் சார் உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி வருது டிஸ்கௌண்ட் பண்ணாமல் செவன் தேர்ட்டி வந்துச்சு சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் காலிங் சார்